கடலூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கிய செய்திகளெலாம் வந்துட்டு நாங்கள் தொலைக்காட்சி பெட்டி மூலிமாகவும் செய்தித்தாள் மூலிமாவும் தெரிஞ்சுக்கிறோம் தொலைக்காட்சி அப்படினு பார்த்தீங்கனா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடியே சிக்னல் வச் சேனலில் உள்ளூர் செய்திகள் அப்டினு சொல்லிட்டு ஒரு சேனல் வருது அதில் நம்ம அந்தந்த மாவட்டத்தில் அதாவது நம்ம கடலூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துது என்ன விழா நடந்துது யாரு என்ன என்னென்ன இன்றைக்கி போ ப்ரோக்ராம் நடந்துது அப்படின்றத எல்லாமே வந்து அந்த தொலைக்காட்சி பெட்டி மூலிமா நாங்கள் தெரிஞ்சுப்போம் தொலைக்காட்சியில் வரும் ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரில் அதே மாதிரி மறுநாள் பார்க்கும் போது காலையில் லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் வரும் அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லையும் கடலூர் மாவட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் எல்லாமே வந்து அதில் அச்சடிச்சி அது வந்துருக்கும் அதன் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கடலூர் மாவட்டத்துக்குனு தனி செய்தித்தாள்லாம் இருக்குது அதன் மூலிமாவும் நாங்கள் நான் சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்